நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா என்னை வேளாங்கண்ணி அழச்சிட்டு போனாங்க அங்கே வந்து நல்லா பீச் எல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம் அப்புறம் சர்ச்சுக்கு எல்லாம் என்ன கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் வந்து போய் சாமி எல்லாம் கும்பிடுட்டு அப்புறம் கடைத்தெருலாம் நிறையா சுற்று பார்த்தோம் நிறையா விளையாட்டு சாமான்லாம் இருந்துச்சு அப்புறம் பொம்மைலாம் இருந்துது அப்புறம் சாப்புடுறதுக்கு நிறையா வாங்கி கொடுத்தாங்க பானிபூரி அப்புறம் வந்து பால்கோவா இது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அங்கேயே சாப்பிடுட்டு அப்புறம் பீச்சில் நல்லா குளிச்சிவிட்டு ரெஸ்ட் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் சர்ச் எல்லாம் முடிச்சிவிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சி எங்கள் ஸ்கூல்லயே என்ன அழச்சிட்டு போனாங்க ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது ஞயாபகம் இருக்கு அப்போ வந்து என்ன தஞ்சாவூர் அழச்சிட்டு போனாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லாம் சுற்றி பார்த்ததே இல்லை நான் இது வரைக்கும் போனது வேளாங்கண்ணி போயிருக்கேன் அப்புறம் வந்து தஞ்சாவூர் தான் போயிருக்கேன் வேறு எங்கேயுமே என்னை வீட்டில் அழச்சிட்டே போகவே மாட்டாங்க தஞ்சாவூரில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போய் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கோயிலை போய் பார்க்கும் போது அப்புறம் வந்து அப்படியே தஞ்சாவூர் கோயில் எல்லாம் பார்த்துட்டு சாமி எல்லாம் கும்பிடுட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் அரண்மனை இருக்குன்னாங்க அங்கே அழச்சிட்டு போனாங்க எங்கள் நான் ஸ்கூல் படிக்கும் போது தஞ்சாவூர் அரண்மனைக்கு போய் அரண்மனைகிட்டலாம் நல்லா சுற்றி பார்த்தோம் அங்கேயே சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் டீச்சர் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னை அப்புறம் சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் வேனில் தான் அழச்சிட்டு வந்தாங்க வேனில் நல்லா ஜாலியாக நாங்கள் வந்தோம்